சொல்லுங்க சொல்லுங்க ம் சொல்லுங்க மேடம் ஸ்கூல் யூனிஃபார்முங்களா நாங்களே வரோம் சார் எத்தனை பேரிருக்காங்க சார் ஸ்டூடண்ட்ஸு அப்படியா எந்த ஸ்டாண்டர்டு யூனிபார்ம் சார் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்களா சரி சார் நானே ஒரு ரெண்டு ஆளை அனுப்பி விடுறேன் ஸ்கூலில் இருந்து ஸ்கூலுக்கு அவங்களே அளவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஆரமிச்சுட்றேங்க சார் ஆமாம்ங்க சார் மெட்டீரியல் எல்லாமே நீங்களே ஸ்கூல்லருந்து அனுப்பி விட்டுருங்க லைனிங் மொதற் கொண்டு எல்லாமே அனுப்பி விட்ருங்க நான் மெஷர்மண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஆளை அனுப்புகிறேன் ரெண்டு பேர் வந்துட்டு மெஷர்மண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்கக் கிட்டேயே நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் ஸ்டிட்ச்சிங் முடிச்சுட்டு நான் சொல்கிறேங்க சார் நான் சுடிதார் என் சுடிதார் டைப்ளங்கனால் நான் வந்துட்டு செவன் ஹண்ட்ரெட் சார்ஜ் பண்ணுறேன் ஒரு செட்டுக்கு கோர்ட்டோடு அதே பேண்ட் ஷேர்ட்னால் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சார்ஜ் பண்ணுறேன் நான் ரெகுலராக ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அவ்வளோ தான் செ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிக்கலாங்க சார் ஃபோர் தௌசண்ட்ங்கும் போது பட் ப பல்க்காக பண்ணும் போது பண்ணிக்கலாம் பேமெண்ட்டு பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்போது வரணும் என்ன டைமிங்னு சொன்னீங்கனால் அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் ஆ ஓகேங்க சார் நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ